யோகா என்பது குரு இல்லாமல் கற்றுக்க முடியாது அதே சமயம் குரு வந்து கூட்டாக கத்துக் கொடுத்த பிறகு தான் தனிமையாக செய்ய முடியும் அப்போ குரு கத்துக்கிட்டு எல்லா விஷயம் கற்றுட்டு தனி அறையில் வந்து உட்கார வச்சி நீ இதை செய் என்று சொன்ன பிறகு தான் குருவுடைய முத்தி தான் நம்மளுக்கு வந்து யோகநிலைகளில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அதே மாதிரி வந்து அவர் குரு இல்லாமல் நம்ம வந்து தனியாக பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான் தனியாக பண்ணி பழகனும்னா தனி அறையில் பத்துக்கு அஞ்சில் உட்காந்தாங்கன்னா யோக நிலையை நாம அடைஞ்சிர்லாம் யோக நிலை என்பது வந்து பயிற்சி எடுத்து அவர் குருக்கிட்டேருந்து குருவாக்கு இல்லாமல் நாம் தனியாக செயல்பட முடியாது குரு இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் குரு வேணும் குரு இல்லாமல் எந்த வேலையும் பணியும் இயங்காது அதே சமயத்தில் வந்து தனி அறையில் அமைந்து தியானத்தில் ஈடுபடும் போது நல்ல ஒரு சுகமும் நல்ல ஒரு தியானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அற்புதமாக அதை செயல்களில் நம்மளுக்கு வந்து மனதார தெரியும் என்பது அது நெற்றிக்கண்ணினுடைய ஒளி வந்து தனியாக அமர்ந்து தியானத்தில் அமரும் போது தான் அந்த ஒளியின் விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சிக்க முடியும் அந்த புரிஞ்சிக்க கூடிய நிலை வரும் போது தான் நாம் தியானத்தை கத்துட்டோம் தியான பயிற்சி முழுசாக எடுத்துகிட்டோம்ங்கறத நாம் உணர முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து நெற்றிக்கண் திறக்க படாத வரைக்கும் சும்மா நான் தியானத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிறது எல்லாம் பொய்யான விஷயம் தனியாக அமைந்த அப்புறம் அதுக்கப்புறம் நெற்றிக்கண் திறந்தால் மட்டும் தான் தியானம் என்பது உறுதி அதுக்கு பிறகு வந்து தியானம் என்று சொல்கிறது அது பொய்யான ஒரு ஏமாற்றம் தனியாக அமர்ந்து நாலுக்கு ஐந்தில் உட்கார்ந்து தியானம் செய்தால் தான் உண்மையான தியானம் என்பது அவங்களே புரிஞ்சிக்குவாங்க தனி அறையில் அமர்ந்திருப்பது தான் தியானம் என்பது உறுதியான தியானம் உண்மையான தியானம் என்பது உண்மை